இப்போது நான் கண்டெட்ராக வேலை செய்கிறேங்க இப்போது நான் வந்து பேஸஞ்சர்க்கிட்டே பேசும் போது ஒவ்வொரு சில சில ஊரிலேருந்து வர்றவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ச பேசுகிறாங்க இப்போ போன வாரம் வந்தாங்க ஒரு மெட்ராஸ்லேருந்து கூட வந்துருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் நகருப்பா அப்படின்னாரு நாம் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்து நகருப்பான்னாரு அது அதுக்கென்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டேன் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி உக்கா உக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க உட்காருன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளெலாம் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க